இப்போ பார்த்திங்கன்னா அப்பலேயே சொன்னேனுங்க ஹாட் பாக்ஸ் பற்றி அதே ஹாட் பாக்ஸ்னால் ஒரு பெரிய பிரச்சின என்னங்னால் ஒரே சோற்றை திங்க வேண்டியதாக இருக்குதுங்க இப்போது மூணு வேளை சமைச்சிட்டுருந்தது வீணாக போயிடுச்சுங்க சோம்பேறித்தனமும் அதிகம் ஆகிப்போச்சு அந்த ஹாட் பாக்ஸ்னால் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சினையும் இதுதானுங்க அதுதான் நேர நேரத்துக்கு இருக்கிறதையே திங்க வேண்டியதாக இருக்குதுங்க ஒரு ஒரு ஒரே பொருளை சாப்பிட்டுகுட்டு இருக்கிறோம் வித விதமாக சாப்பிட்றது இல்லை